பழைய ஹார்ட்காப்பி வந்து எங்கிட்ட இருக்குது அது ஹார்ட்காப்பி வந்து எப்படி இருக்குன்னா ஆல்பம் ஃபோட்டோவாக கன்வெர்ட் ஆகி நம்பக்கிட்ட இருக்குது அதெல்லாம் இருக்குது அதை பார்த்துக்குறோம் அழகா இருக்கும் பழைய புகைப்படங்கள் புதிய புதிய டிஜிட்டல் வந்து எப்படின்னா பழசு வந்து நம்ம வந்து எடுத்து அதை உள்ளேபோயி ரெக்கார்ட் ஆகி அது வந்து ஃபிலீம்மில் இருந்து வெளில வந்து அதுக்கப்புறம் கழுவி அதுக்கப்புறம் நம்பளுக்கு வந்து அதுவந்து தெரியும் அதுக்கப்புறம்தான் மாற்றுவாங்க ஆனால் இப்போ புதிய டிஜிட்டலில் வந்து எப்படின்னா புது டிஜிட்டல் வந்து எடுத்தவுனே நம்ம மெமரிகார்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆயிடும் ஸ்டோர் அனோன அதை நம்ப எடுத்து ஈஸியாக நம்ப கம்பியூட்டரில் போட்டு ஈஸியாக நம்ப பார்த்துக்கலாம் பழசுக்கும் புதுசுக்கும் வந்து வித்தியாசம் என்னான்னா பழசு வந்து எடுத்து கொஞ்ச நாள் ஆகும் புதுசுன்னா இப்போ சீக்கிரமாக டக்குன்னு நமக்கு இது வந்துருது ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துபோச்சி டெக்னாலஜி வளர்ந்தனால ஒரு ஈஸியாக நம்பளுக்கு வந்து ஃபோட்டோவை வந்து நம்ப ஃபோனில் பார்க்க முடியுது கேமராவில எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் டிவியில பார்க்கலாம் ஃபோனில் பார்க்கலாம் பார்க்கலாம் எல்லாத்துலையுமே பார்க்குற அளவுக்கு இப்பதிக்கு கொண்டு வந்துட்டாங்க கொஞ்சம் நம்பளுக்கு புகைப்படுத்துறதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பழைய புகைப்படங்கள் அதிகாரபூர்வமாக உணர்வுபூர்வமாக இருக்குது ஏன்னு சொல்லலான்னா பழசு வந்து எப்பையுமே வந்து பு ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கதான் செய்யுது ஏன்னா ஏன்னா அது வந்து திரும்ப நம்ப எடுக்கமுடியாது ஏன்னா இப்போ நம்ப இதில் வந்து ஃபிலீம் ரோல் எடுக்கவே முடியாது ஆனால் பழசு வந்து இப்போ புதுசு புதுசுனாலும் டிஜிட்டலில் எடுத்துட்டு வர ஈஸியாக போயிரும் ஆனால் ஃபிலீம்ரோல் திருப்பி நம்ப எடுக்க முடியுன்னு நினைச்சினா எடுக்கவே முடியாது நம்மளால ஃபிலீம் வாங்கிறதுக்கு ஃபிலீமே வந்து இப்போ ரேட்டு அதிகரிச்சி போச்சு ஃபிலீம் கேமராவும் இல்லை ஃபிலீம் கேமரா இப்பெல்லாம் ரொம்ப ரேட்டு அதிகமாக வருது அதனால பழசுக்கு வந்து எப்போயுமே மதிப்பு குறையாது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பலமொழியே நம்பளுக்கு இருக்குது அதனால ஓல்டு வந்து எப்போயுமே நம்ளோடது கோல்டாகதான் தெரியும் நம்ளோடது வந்து அதனால பழசு வந்து எப்பையுமே உணர்பூர்வமானதாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த புகைப்படம் எல்லாம் எடுத்து பார்த்து நீ எப்படி எடுத்தாங்க என்ன பண்ணிருக்காங்க கூட நம்ளுக்கு வந்து இப்பதிக்கு யோசிக்கிறத்துக்கே ரொம்ப கஸ்டமாக போயிகிட்டு இருக்குது நிலமைக்கி அதனால பழசு எப்பையுமே உணர்வுபூர்வமாக என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து பதிவாக பதிவு பண்ணுறேன்